நான் எப்படினா சின்ன வயசுலேருந்தே இந்த காயினு கூழாங்கற்கள் ஸ்டாம்பு எல்லாமே வந்து சேகரிக்கிறதில் ரொம்பமே ஆர்வம் காட்டுவேன் அதனால் இப்போ என்கிட்ட வந்து என்கிட்ட இருந்து மட்டும் இல்லை எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவங்க காலத்தில் இருந்த நாணயம் காய்ன்ஸு கூழாங்கற்கள் ஸ்டாம்பு எல்லாமே வந்து இருக்குது எங்கள் வீட்டில் இப்போ ஏன்னா அது அவங்க அது மேல் காட்டின ஆர்வம் தான் இப்போ எனக்கு வந்துருக்குது அதே ஆர்வம் அதனால் இப்போ என்கிட்ட சுமார் வந்து காயினில் பார்த்துக்கிட்டிங்கனா காயின்ஸு பழைய பழமை வாய்ந்த காயின்ஸே வந்து ஏறத்தாழ ஒரு நூறுக்கு மேல் இருக்குது அதே போல் ஸ்டாம்பு பார்த்திங்கனா பா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் இருக்கிற ஸ்டாம்பு என்கிட்ட ஒரு எண்பதுக்கு மேல் இருக்குது அப்புறம் கூழாங்கற்கள் பார்த்திங்கனா அதுக்கு வந்து கற்களை வந்து எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து கற்களை எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் ஏன்னா இது வந்து எ எதனாலனால் இது வந்து இப்போ அடுத்த ஜெனரேஷன் வருதுனால் அவங்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இதை நான் கலெக்ட் பண்ணி பத்திரமா வெச்சுக்கிறேன் சரிங்களா இதோடய மதிப்பு வந்து மா மாறுமே இது மதிப்பு தான் மாறுமே தவிர அந்த பொருளோடய மதிப்பு வந்து விலை மதிக்க முடியாதது அதனால் தான் இப்போது வந்து அரசர் காலத்தில் பார்த்திங்கனா நாணயங்கள் வெச்சுக்கிங்க அப்போ தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் பித்தளை நாணயங்கள்னு இருக்கும் இப்போ பார்த்திங்கனா எல்லாமே வந்து நாணயங்கள் அவ்வளோ பெரிய மதிப்பில்லை அதனால் அந்த காலத்தில் உள் நாணயம் காயின்களுக்குனா ஸ்டாம்புகளுக்குலாம் அதிக மதிப்பு இருக்குது இந்த காலத்தோடு நம்ப ஒப்பிட்டு பார்க்கும்போது அதனாலேயே சொல்கிறேன் இப்போது கூட ரீசண்ட்டாக நம்ப க இந்தியாவில் பழைய நாணயங்கள்லாம் வெச்சிருந்தால் திரும்பி கொடுத்தா அதுக்கூட நிறைய இது அதுக்கு அமௌன்ட்டு தரேன்னு சொன்னாங்க இப்போ அதுக்கூட இப்போ அதை வெச்சு பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் அப்போது பழைய நாணயங்களுக்கு காயின்களுக்கு ஸ்டாம்புகளுக்குலாம் எவ்வளோ வந்து மதிப்பு இருக்குது அப்படினு இதே ஸ்டாம்புலாம் பார்த்திங்கனா பழைய ஸ்டாம்பு எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபிஸ்லேருந்து நான் கலெக்ட் பண்ணினது தான் அதை வந்து பத்திரமா பாதுகாத்து வெச்சுருக்கேன் ஏன் இதெலாம் நான் பாதுகாக்கணுன்னு பார்த்திங்கனா இதோடய மதிப்பு வந்து ரொம்பவே அதிகம் இப்போ தெரியாது அது எதிர்காலத்தில் நம்ப அடுத்த தலைமுறைக்கி பார்க்கும்போது தான் இப்படிலா இருந்திருக்கா அப்படினு ஒரு விஷயமே தெரியும் இதை நம்ப வந்து சேகரிக்காமல் வெச்சுட்டோம்னா இது அப்படியே வந்து அழிஞ்சு போயிடும் அதனால் தான் இதை ஒரு பழக்கமாக எடுத்து நான் எல்லாமே வந்து சேகரித்து வெச்சுருக்கேன் இப்போ என்கிட்ட மொத்தம் ஸ்டாம்பு காய்னு இது ரெண்டுமே பார்த்திங்கனாவே வந்து ஒரு நூறுக்கு மேற்பட்டதும் இருக்குது அதனால் இப்போ மட்டும் இல்லாமல் இதுக்கு வரக்கூடிய காலங்கள்லேயும் வரக்கூடிய புது நா காயின்கள் புது ஸ்டாம்புகள் அப்புறம் கூழாங்கற்கள் இதையும் நான் சேகரித்து வெச்சு பத்திரமா பாதுகாப்பேன்